எங்கள் பகுதியில் உள்ள மருத்துவமனையிலெலாம் படுக்கை வசதிகளெலாம் எல்லாமே நோயாளிகளுக்கு வந்து அது நல்லா இதாகவே இருக்குது சிலிண்டரு அறுவை சிகிச்சைக்கு போதுமான கருவியெலாமே இங்கே கரெக்டாக தான் இருக்குது அவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஓ போதுமான அளவு இருக்கா போதுமான அளவு இங்கே இருக்குது எந்த வசதி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா நோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு மட்டும் தேவையானது எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களை பார்த்துக்க வரவங்களுக்கும் சில வசதிகள் இருந்தால் நல்லா இருக்கும் வசதிகள்னால் வா ஒரு இருக்கை ஒரு ரே ஓ ஒரு பெஞ்ச்சு தான் இருக்கற மாதிரி இருக்கும் அதிலே எல்லாரும் உக்காந்துருக்கற மாதிரி ஒரு மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கன்னால் அவர்களுக்கும் அந்த மாதிரி வசதிகள் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அந்த அதில் அந்த அந்த சிரமந்தான் நாங்கள் எதிர் கொண்டிருக்கோம் நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னா அவங்கள் நோயாளிகளுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் அங்கே ஆனால் பார்க்க வரவங்களுக்கும் வசதிகள் வேண்டாம் சும்மா உக்கார்றதுக்கு இடோம் அந்த மாதிரி ஒரு சில இதுங்களை பா பண்ணி வைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாரும் உக்காந்து தேவையானதை செய்கிற மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் மற்ற எதுவும் மற்ற விஷயங்களெலாம் எதுவும் இல்லை சிரமோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் தான் சிரமமா இருக்குது வேறு ஒன்றும் சிரமோம் இல்லை